மேடம் தமிழ் நாடு துணிக் கடைங்களா இப்போ எதாவது புது ட்ரெஸ் வந்துருக்குங்களா டிஷர்ட்டு ஜீன்சு சாரி ஏதாவது புதுசாக வந்துருக்குங்களா மேடம் இப்போ ஏதாவது தள்ளுபடி இருக்குங்களா ஆடி ஆஃபர் போட்டிருக்கிங்களா எப்போருந்துங்க இல்லை எப்போ வரலாங்க கடைக்கு சரிங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குங்களா

சாரிங்க மேடம் சரிங்க சரிங்க டிஷர்ட்டுங்க மேடம் சரிங்க சாரி சரிங்க ஆஃபர் எத்தனாளைக்கு இருக்குங்க ஆடி மாசம் ஃபுல்லாக இருக்குங்களா சரிங்க டோர் டோர் டெலிவரி பண்ணுறீங்களா சரிங்க கண்டிப்பாக வரேங்க மாடல் புது மாடல்தானாங்க வாட்ஸபில் அனுப்ச்சு அனுப்ச்சுவுடறீங்களா சாரி அனுப்ச்சுவுடுங்க ஆமாங்க இதே நம்பர் தான் எத்தனை பெர்ஸன்ட்டு டிஸ்கவுண்ட்ருக்குதுங்க சரிங்க சரி ஓகேங்க நாளைக்கு வரேங்க கடை கடை நாளைக்கு இருக்குங்களா தத்தியில் எந்த இடத்துலிங்க கடை மணிக் கூண்டுங்களா தத்தி பஸ் ஸ்டாண்ட் வந்து வரணுங்களா மணிக்கூண்டு சரி ஓகேங்க அங்கே அங்கே பஸ் அது வரைக்கும் வருங்களா சரி ஓகேங்க மணிக்கூண்டு ஸ்டாப்பிங்கில் இருக்குதுங்களா கடை துணி கடைக்கிட்ட ஸ்டாப்பிங் இல்லைங்களா சரி ஓகேங்க நாளைக்கு கடை இருக்குங்களா சரி ஓகேங்க